ஹலோ சார் வணக்கம் சார் ஸுகிங்களா நேற்று வந்து நான் ரெண்டு பிரியாணி ஒன்று ஆர்டரு பண்ணியிருந்தேன் என் பேர் மோகன் நான் மாரனோடையிலேந்து பேசுகிறேன் அது பார்த்திங்கன்னா எனக்கு அதுக்கு எந்தவொரு ரிசிப்ட்டும் வரல எனக்கு இப்போ அந்த ரிசிப்ட்டு தேவைப்படுது சார் எங்கள் ஆஃபீஸில் அதை கொடுக்கணும் எனக்கு அந்த ரிசிப்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொன்னிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சார் ஆ ஓகே சார் ஆ பண்ணிவிட்றேன் சார் அப்படியே பண்ணுறேன் ஓகே சார் தேங்க் யூ சார்